இப்போ வந்து கல்வியில வந்துவிட்டு நம்ம படிக்கிறதோட மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டிஸ் வந்துவிட்டு சொல்லிக் கொடுக்கலாம் காலையில் வந்துவிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பேன் ஹிந்தி கிளாஸ் இதுமாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லிக் கொடுக்கலாம் அப்புறோம் வந்துவிட்டு இப்போ போக்குவரத்து வசதி கிராமத்துலருந்து வர பிள்ளைங்களுக்குலாம் வந்துவிட்டு பஸ் வசதி இல்லாம எத்தனையோ பேர் படிக்கப்போக முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்துவிட்டு கொஞ்சம் போக்குவரத்து வசதியை வந்துவிட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுகாதாரத்தை பொறுத்த அளவில் வந்துவிட்டு அந்த வீட்டில் ரெகுலராக வந்துவிட்டு இந்த குப்பை அதெல்லாம் வாங்கவரவங்க வந்துவிட்டு கொஞ்சம் க்ளீனாக பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நீட்டாகருக்கும்